என்னுடைய திருமணநாள் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்து ஒன்று என்னுடைய கணவருடைய பிறந்த நாள் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு என்னுடைய பிறந்த நாள் பத்து பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு என்னுடைய முதல் மகனுடைய பிறந்த நாள் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து மூணு என்னுடைய இரண்டாவது மகனுடைய பிறந்த நாள் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்து ஏழு